சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் கொத்தனார் தான் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் கட்ட ஆமாம் சார் கட்டணுமா சார் உங்களுக்கு ஆ சரிங்க சார் எத்தனக்கு எத்தனை ரூம் எத்தனக்கு எத்தனை அடியில சார் ரூம் சார் வேணும் நாலுக்கு எட்டு அடியா சார் சரிங்க சார் பண்ணிரலாம் சார் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு சார் அந்த கடையில் கூட வாங்கிக்கலாம் சார் நீங்கள் மொத்தமாக மொத்தமாக கொடுக்குற சித்தாள் வேலைக்கும் கொத்தனாருக்கு ஜாமா வாங்கறதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு ஒன்றைலட்சம் ஆவும் சார் ஆ அது ஒன்றும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக சார் நல்லாருக்கும் சார் நீங்கள் என்ன நம்பி கால் பண்ணிருக்கீங்க நிச்சியமாக நல்லா தரமாக பண்ணி கொடுத்துருவோம் சார் இல்லை சார் இல்லை சார் கண்டிப்பாக வராது சார் எப்போவும் அதிகமாக தான் சார் வரும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் பண்ணிக் கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு சார் பண்ணப் போகறோம் நாங்களே எல்லாமே பண்ணிக் கொடுத்துறோம் சார் ரூமுக்கு எப்படி சார் டைல் ஒன்றைலட்சம் ஆகும் சார் சுற்றி எல்லாமே சேர்த்து பெயிண்டிங் இல்லாமல் இல்லை நீங்கள் டைல்ஸ் போடாமல் வெறும் சிமெண்டு மட்டும் போடணும்னா அந்த ஒன்றைலட்சம் அமௌன்ட் வரும் சார் இதே நீங்கள் டைல்ஸ் போடணும் அப்படினு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் லேக் ஆகும் சார் ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக என்ன சார் டைல்ஸ் போடணுமா சார் ரூமுக்கு ஆ சரி சரி ஏன்னா டைல்ஸ் போடுறதுக்கும் எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க நீங்கள் டைல்ஸ முடிச்சிவிட்டோம் அப்படினாக்கா பெயிண்ட் அடிக்கறதுக்குன்னு தனியாக நாங்கள் ஆளை இது பண்ணிக்கிறோன்னானாக்க அதற்குத் தனியாக அமௌன்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் அது என்ன சார் ட்ரெயினிங் ட டைனிங் ஹால்லாம் சார் கிட்சனா சார் இல்லை சாமி ரூமா சார் அது பெட் ரூமா சார் ஓகே சார் ஓகே சார் சூப்பராக பண்ணி கொடுத்தலாம் சார் ஓகே சார் நாளைக்கு வந்து ஆ சரி சார் பண்ணிரலாம் சார் பண்ணிரலாம் சார் ஆ ஓகே சார் நான் ஈவ்னிங் வருவேன் சார் அந்த பக்கம் வந்தேன்னா உங்களை வந்து பார்க்குறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் ஆ கண்டிப்பாக சார் இதே நம்பருக்கு கால் பண்ணுறேன் சார் ஓகே சார் நன்றி சார்